கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகமாக பின்ன கைத்தறி எனக்கு தெரிஞ்சு கோஆப்டெக்ஸ் அதிகமாக உற்பத்தி ஆகுது அது போக அதிகமாக ஐடி ஐடி கம்பெனி அப்புறம் பொருட்காட்சி அது இதாகுது அதிகமாக வந்து பின்னலான் கைத்தறி இது கோஆப்டெக்ஸ் வந்து நிறைய வந்து அதிகமாக இதாகுது சேல்ஸ் ஆகுது அதிகமாக இது வந்து இதாகுனால எங்களுக்கு நல்ல இது கிடைக்குங்க இன்னும் நிறைய இன்னும் நிறைய கம்பெனி வந்து எங்களுக்கு வரணும் கோயமுத்தூர் மாவட்டத்துக்கு ஐடி கம்பெனிகள் அப்புறம் மறுபடியும் தொழில் வந்து வேறு எந்த பவர் லுாம் தறி அது ஓ ஓடுது அந்த மாதிரி அந்த மாதிரியும் எங்களுக்கு இருக்குது கோவை மாவட்டத்தில் நிறைய ஏற்றுமதி எங்களுக்கு இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் கம்பெனி நிறைய வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சர்வீஸாக கிடைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் இது வேலைவாய்ப்புக்கு எங்களுக்கு நல்லதாக கிடைக்குங்க எங்களுக்கு இருக்கிறதுலே நல்ல வேலை வேணுன்னு கிடைக்கும் எங்களுக்கு ஏற்றுமதி இருக்குது கோ